வாங்க ஓகே ஓகே தேனியிலேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி நார்மலாக வெயிட் பண்ணி கூப்பிட்டு வர்றதா வெயிட் பண்ணின்னால் எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வெயிட்டிங் சார்ஜோடு சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வரும் மேடம் கண்டிப்பாக ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் என்றைக்கு வரேன்னு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வேறு ப்ரோக்ராம் இருந்தால் க கட் பண்ணி வச்சிடுறோம் இல்லை மேடம் நீங்கள் வர்றப்போ மு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால்தேன் நாங்கள் வந்து வேறு சவாரி இருந்தால் வேறு ஆட்டோவுக்கு மாற்றி விட்ருவோம் அதனால் சொல்கிறேன் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்கங்கிறேன் ஆ ஓகே மேடம் ஆ நம்பர் வேணுமா கான்டக்ட் பண்ணிக்கிறீங்களா ஓகே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்பி விட்றேன் மேடம் ஆ ஆ ஓகே மேடம்